எங்கள் தெருவில் வந்து பார்த்தா எல்லாரும் எல்லா கலாச்சாரம் உள்ளவங்களும் இருக்காங்க கலாச்சாரம்னால் இப்போ எங்கள் வீட்டு ஹிந்து இப்போது இருக்கோம்னால் ஐயர் இருக்காங்க நாடார் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு வேறுபாடெலாம் பார்க்கமாட்டோம் நாங்கள் ஐயர்லையே நிறையா ஒரு இது இருக்காங்க ஐயர்னால் வந்து ஒருத்தவங்கள் நாண்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நாண்வெஜ் சுத்தமாக எந்த ஒரு நாண்வெஜ்ஜும் சாப்பிடாம இருக்கிறவுங்களும் இருக்காங்க அதுமாரி முஸ்லீம் இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இருக்காங்க அந்த முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிற ஒரு வேறுபாடெலாம் நாங்கள் பார்க்கமாட்டோம் இப்போ முஸ்லீம்னால் அவங்க வீட்டில ஒரு ஃபங்க்ஷன்னால் அது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரிதான் நாங்களும் போய் அதில் போய் ஜாயின் பண்ணிப்போம் ஜாயின் பண்ணிகிட்டு அவங்களும் அதுமாரி எங்கள் வீட்டில எதாவது ஃபங்க்ஷன்னால் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாரிதான் அவங்களும் இது பண்ணிப்பாள் அவங்க முஸ்லீம் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெலாம் பார்க்க மாட்டாங்க அவங்களும் எங்களோடயே வந்து சகஜமாக அவங்களும் எங்களை ஒரு இது மாதிரி இனம் மாதிரி அப்படிதான் அவங்களும் இருப்பாங்க நாங்கள் ஒரு எந்த ஒரு வேறுபாடெலாம் பார்க்க மாட்டோம் ஃபங்க்ஷன்னால் அப்போ அவங்களையும் நாங்கள் ஒதுக்காமல் நாங்கள் எங்கள் வீட்டில எப்படி ஒருத்தவங்களை நான் இது பண்றோமோ அது மாதிரிதான் அவங்களையும் நாங்கள் இப்போ ட்ரீட் பண்ணுவோம் பார்த்துட்டு அவங்களும் எங்கள் வீட்டில உள்ள வேலையெல்லாம் அவங்களும் செய்வாங்க நாங்களும் பார்த்துப்போம் அது மாரி அவங்க இதில் வந்து ரம்ஜான் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் வருதுன்னா அவங்க வீட்டில செய்கிற இப்போ ஸ்நாக்ஸ் பிரியாணி அப்படின்னா அங்கேயிர்ந்து எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க அவங்க வீட்டில போய் நாங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி எந்த ஒரு போய் சாப்பிடுவோம் நாங்கள்லாம் எந்த ஒரு இதுவும் நினச்சிக்க மாட்டோம் ஒன்னாகதான் பழகுவோம் எங்கள் வீட்டிலையும் ஏதாவது தீபாவளி இதுமாரி ஃபங்க்ஷன் அப்படி வருதுன்னா எங்கள் வீட்டில உள்ள ஸ்நாக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறது வா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளில போகிறது இது மாதிரி எங்கள் எல்லோரும் ஒன்றாதான் போவோம் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லீம்ல இருக்க ஒரு பொண்ணு இருக்காள் அவள் வந்து என்னோடய ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் அவள் வீட்டுலேருந்து என்ன செய்கிறாளோ ஸ்நாக்ஸ் அவங்க வீட்டில அங்கே எதாது ஃபங்க்ஷன் அப்பிடின்னா என்னை கண்டிப்பாக கூப்பிடுவா நானும் அவங்க வீட்டுக்கு கன்ஃபார்ம் போவேன் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு நான்லாம் அவங்க வீட்டில என்னையும் ஒரு பொண்ணாகதான் என்னையும் பார்ப்பாங்க அவங்க வீட்டில உள்ள ஸ்நாக்ஸ் அவங்க வீட்டில உள்ளவங்க எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டில உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நானும் அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் அது மாரி என்கிட்ட பேசுறது இல்லாமல் எங்கள் வீட்டு ஃபேமிலிகிட்டையும் அவங்க நல்லா பேசுவாள் அவள் அது மாரி எங்கள் வீட்டு ஃபேமிலியில உள்ளவங்களும் அவங்க வீட்டு ஃபேமிலியில நல்லா க்ளோஸாக இருப்பாங்க நல்லா பேசுவா அது மாரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் அவளை கூப்பிடுவேன் அவளும் வருவாள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன்ட் பண்ணுவாள் சாப்பிடு எங்கள் வீட்டுக்கு வருவாள் சாப்பிட்றதும் இதிலலாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாள் பார்க்க மாட்டாள் ஹிந்து அப்படிலாம் நினக்க மாட்டாள் அவளும் வந்து ஒரு எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரிதான் வந்து இருப்பாள்